இப்போ மாறி வரும் கால நிலைகள் பார்த்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து ரொம்ப மழை இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு மழை வந்துகிட்டே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிரும் சேர்ந்து காற்றும் நல்ல சில்லுனு வீசுது மழை பெய்யறதினால ஒரு நாலைந்து நாட்களாகவே தொடர்ந்து இங்கே மழை பேஞ்சுட்டே தான் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போது இது செப்டம்பரில் நிறைய மழை பேஞ்சுட்டே இருக்குது அதில் வந்து விவசாயம் வந்து கொஞ்சம்